நான் என்னோட ஸ்கூல் லைஃப்லேயுமே சரி இப்போ என்னோட காலேஜ் லைஃப்லேயும் சரி எனக்கு நிறையா இந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க கிறிஸ்ட்டின் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அவங்க எந்த வித ஒரு ரிலிஜியஸ் கேஸ்ட்டு எதுவுமே பார்க்குறது இல்லை நாங்கள் எந்த விஷேசம் கொண்டாடினாலும் அதை அவங்கள கூப்பிடுவோம் அவங்க அதாவது நாங்கள் பொங்கல் கொண்டாடினாவோ இல்லை தீபாவளி ஏதாவது செலிப்ரேட் பண்ணிணாலோ இப்போ இந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே அதாவது அவங்க கிறிஸ்டீனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவனுங்களை கண்டிப்பாக நான் இன்வைட் பண்ணிடுவேன் அவோ அவங்களும் வருவாங்க வந்து நாங்கள் ரெண் எல்லாேருமே சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அவங்க எந்த பண்டிகை கொண்டாடினாலும் ரம்ஜானுக்கு பக்ரீத் அந்த மாதிரி ஏதாவது கொண்டாடினாலும் என்னை கூப்பிடுவான் கண்டிப்பாக அவன் கூப்பிட்டு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்டீன் கிறிஸ்டீன் வந்து கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் தான் மெயின் பண்டிகை அதனால் அவங்க அவங்களும் என்னை அப்போ கூப்பிடுவாங்க பிரேயர் பண்ணுவாங்க அதுக்கு நான் உள்ளே இருப்பேன் அவங்க எதுவுமே அந்த மாதிரி எந்த இது பாரபட்சமும் பார்க்காம நல்லா ஒரு என் எல்லா பக்கமுமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க எந்த இதுவுமே இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ நாங்கள் எந்த எந்த கொண்டாடினாலும் அவங்கள கூப்பிடுவோம் அவங்க எதை கொண்டாடினாலும் எங்களையும் கூப்பிடுவாங்க